வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் இது வந்து நமக்கு வந்து ஔவையார் சொன்னது இது எதுக்காக நமக்கு சொல்கிறாங்கனா இந்த அளவுக்கு நம்ம விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அது வந்து இந்த பழமொழியை சொல்லிருக்குகிறாங்க விழுப்புரம் மாவட்டத்துலேன்னு பார்த்தீங்கனா நம்ம வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் விவசாயத்தில் நம்ம என்ன முக்கியத்துவம்னா நெல்லு பார்த்தீங்கனா நம்ம நாற்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம நெல்லு தான் வந்து நம்ம வந்து விளைவிக்கிறோம் அது என்னென்ன நெல்லுன்னு பார்த்தீங்கனாக்கா பொன்னி குண்டு கோ நாற்பத்தி அஞ்சு டீகா நயனு கருப்பு குறுனி ஏஎஸ்டி பதினாறு ஏஎஸ்டி பன்னினெண்டு போன்ற வகையான நெல்லுங்களை வந்து நம்ம வந்து பயிரிட்கிறோம் அப்புறம் தானியங்களுன்னு பார்த்தீங்கனா கருப்பு உளுந்து நம்ம வந்து எண்பது சதவீதம் நாம வந்து கருப்பு உளுந்து தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் கூட வந்து நம்ம காராமணி பெரும்பயிறு சிறும்பயிறு கம்பு நாட்டுக்கம்பு வீரிகம்பு போன்ற தானிய வகைகள்லாம் நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நம்ம வந்து விளைவிக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்துலேன்னு பார்த்தீங்கனா தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து சக்கரை கிண்ணம் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதில் வந்து நாம வந்து ஏழு சக்கரை ஆலைகள் இருக்குது நம்ம இந்த ஏழு ஆலைக்கு வந்து நம்ம கரும்பு கொடுக்கறதும் இல்லாத வெளி மாநிலத்துக்கும் கொடுக்குறோம் சக்கரைக்கு பேர் போனது நம்ம பகுதிகளில் வந்து சக்கரை வந்து அதிகமாக கிடைக்கிது இது போன்ற பயிர்கள் வந்து நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து விளைவிக்கிறோம் கூடவே வந்து மணிலா மணிலா வந்து நம்ம வந்து மணிலாலாம் பார்த்தீங்கனாக்கா மானம் பார்த்த பூமி மாதிரி தான் அது வந்து பருவமழைக்கு வந்து நம்ம பயிர் விற்கிறோம் பயிர் ஏத்துறோம் வந்து மணிலா விவசாயத்துக்கு அதிகமாக பெயர் போனது வந்து விழுப்புரம் இந்த விவசாயத்துனால விவசாயிகள் வந்து அதிகமாக மேம்படுகிறாங்க அதிகமாக பொருளாதாரத்துலேயும் உயர்கிறாங்க